மருத்துவமனையில் பார்க்கும் போது சில நேரத்தில் கூட்டமாக இருக்கும் அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு அரமணி நேரமோ ஒரு மணி நேரமோ காத்திருந்து பார்ப்போம் அப்படியும் வந்து கூட்டம் குறையுல அப்படிங்கிற பச்சத்தில் நாங்கள் வந்து அடுத்து ஒரு மருத்துவமனைக்கு போகிற சூழ்நிலையும் கூட எங்களுக்கு வரும் அப்படி இல்லை அங்கேயும் கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற போது நாங்கள் சில சமயத்தில் போய் மெடிக்கலில் போய் எங்கள் வியாதியை சொல்லி நாங்கள் அந்த சமயத்தில் தற்காலிகமாக மாத்திரைய வாங்கிக் கூட போடுகிற சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்பட்டுருக்கு